இப்போது மீன் பிடிக்கிறது வந்து மெயினாக வந்து வலை வீசி பிடிக்கிறதெல்லாம் வந்து கம்மி தான் இப்போ வந்து அதிகமாக நாங்கள் தூண்டில் போட்டு தான் பிடிக்கிறோம் இந்த வலை வீசி பிடிக்கிறளவுக்கு மீனுங்க வரத்தில்லை தூண்டில் போட்டு பிடிக்கிறதுலே வந்து நாங்கள் அதை அதை சரி பண்ணிக்குவோம் ஆனால் தூண்டில் போட்டு பிடிக்கிறதும் வந்து சாதாரண விஷியல்ல ரொம்ப பொறுமையா காத்திருக்கணும் ஏன்னா ரொம்ப நேரம் கிழித்து தான் அது கிடைக்கும் கிடைக்குறது வந்து கரெக்டாக இழுக்குலேனா அது தப்பித்து போயிடும் அப்போ நம்ம காத்திருந்த நேரமெல்லாம் வேஸ்ட்டாக தான் அதான் நம்மளுக்கு சவாலான விஷியம் அதை கரெக்டாக பார்த்து நம்ம பண்ணணும் மற்றபடி ஆற்றில் தண்ணி அதிகமாக இல்லை வரும்போது வந்து மீனு கண்டிப்பாக நிற்காது அதுக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு போய் நாங்கள் பார்த்து நாங்கள் வலையோ அல்லது தூண்டியோ போடணும் அப்படி போட்டால் வந்து ஒரு நூறு மீன் கிடைக்குற இடத்துல பத்து மீன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாகிருக்கும் அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் ஆற்றுல இருந்து பிடிச்சாத்தான் எதோ அன்றைக்கு உண்டான வருமானத்துக்கு கொஞ்சம் மீன் கிடைக்கும் சில சமயங்களில் அதிகமாக கிடைக்கும் ஆனால் பல சமயங்களில் கிடைக்காது அதுக்கு தகுந்தமாதிரி நாங்கள் பார்த்து அதை செய்வோம்